நான் வந்து சமீபத்தில் ஒரு ஹெட் ஃபோன் ஒன்று வாங்கியிருந்தேன் அந்த ஹெட் ஃபோன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எதனால் நான் வந்து ஹெட் ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வீட்டில கேட்டு வாங்கினன்னா வந்து எனக்கு வந்து குழந்த இருக்காங்க அவங்கள வச்சிகிட்டு என்னால் ஃபோன் எதுவும் பேச முடியல எங்கள் வீட்டிலேர்ந்து என்னோட சொந்தக்காரவங்க அவங்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட பேசுகிறத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போது வந்து நான் எங்கள் வீட்டில கேட்டிருந்தேன் எனக்கு வந்து ஒரு ஹெட் ஃபோன் வாங்கிக்கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி நான் வாங்கித்தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொஞ்சநாள் விட்டு எனக்கொரு ஹெட் ஃபோன் ஒன்று வாங்கிக் கொடுத்தாங்க அந்த ஹெட்ஃபோன்ல வந்து எப்படி இருந்துச்சின்னா பார்க்கவே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளூ கலர்ல இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே நான் பிடிச்சிருந்தது பார்க்கவும் நல்லாயிருந்தது அது நான் வந்து அது யூஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து ரொம்ப சௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப நார்மலாக இருந்துச்சு சௌண்ட் அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி நம்ம லைட்டாக சௌண்ட் வச்சிக்கூட குழந்தைங்களக்கூட கேட்க வைக்கலாம் அப்படின்ற அளவுக்குதான் இருந்துச்சு அது குழந்தைங்களலாம் கேட்க வைக்கணும்னா ஒரு காதுவலி வரும் அந்த அவ்வளோ சௌண்ட்டு அந்தமாதிரி கேட்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஆனால் இது வந்து அப்படி இல்லை நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு சௌண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருந்துச்சு எனக்கு அதனாலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்போது வந்து நான் இந்த ஹெட் ஃபோன் வாங்கினதால வந்து நான் ஹெட் ஃபோன் போட்டுக்கிட்டே வந்து சமைக்கிறது குழந்தைய பார்த்துக்குறது துணி துவைக்குறது அந்தமாதிரியான விஷயல்லாம் கூட நான் பண்ணிக்கிறேன் எங்கனா வந்து கோவிலுக்கு போகிறது இல்லை குழந்தைய ஹாஸ்ப்பிட்டல் கூட்டிட்டு போகிறது அந்தமாதிரில்லாம் வந்து போணுன்னாக்கூட வண்டியில போகும்போது உடனே என்னால் எடுத்து பேசமுடியல ஃபோனை கையில வச்சிக்கிட்டே பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இந்த ஒரு ஹெட் ஃபோன் வாங்கினதால வந்து ஹெட் ஃபோன் மூலமாக வந்து நான் பேசணும் பேசினா வந்து நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் குழந்தைய வச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படி நினச்சி நான் அதைதான் வாங்குனேன் நான் எதாவது வெளியே போனால் ஃபோன் வந்துச்சுன்னா நான் அதுலேருந்து பேசிக்குவேன் நான் அதுலேருந்து பேசுகிறதால வந்து அதுலேருந்து பேசுகிறதால வந்து ரொம்ப ஒரு எளிமையாக இருந்துச்சு ஏன்னா வந்து குழந்தையும் இந்த என் கையில் இருக்கும் குழந்தையோட பேக் அதெல்லாம் இருக்குது என் கையில் அப்புறம் ஃபோன் எடுத்து பேசணும் அப்படின்னா வந்து அது எனக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு அது அதனால் வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில நான் கேட்டிருந்தேன் இப்போது இது வாங்கிக்கொடுத்ததால எனக்கு ரொம்பவே வந்து சுலபமாக இருக்குது எனக்கு ஹெட் ஃபோன் வாங்கினதுல இதுக்கு முன்னாடி ஒரு ஹெட் ஃபோன் வேணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் ஆனால் அதில் வந்து சரியான குவாலிட்டி இல்லை சௌண்ட் வந்து ரொம்ப இரச்சலா கேட்டுச்சு இன்னொன்று வந்து அது ஓயரோட இருந்தது வந்து ஒயர் வந்து கொஞ்சம் விட்டுப்போச்சு அதனால் கனெக்க்ஷன் இல்லாததால் வந்து சரியாக வந்து கேட்காம போய்டுச்சு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அது வந்து சரியில்லாமல் ஆச்சு எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் வந்து எனக்கு இது கண்டிப்பாக வேணும் எனக்கு நல்லதாக பார்த்து வாங்கிக்கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வீட்டில் கேட்டதுக்கப்புறம் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு எனக்கு இந்த ஒரு ஹெட் ஃபோன் வாங்கிக்கொடுத்தாங்க இந்த ஹெட் ஃபோன் வாங்கினதால வந்து எனக்கு இவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு இன்னொன்று வந்து எனக்கு வந்து வேலை வீட்டில அதிகமாக இருக்கும் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னும்போது வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் கொஞ்சநேரம் வந்து பாட்டு பாட்டெல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அதனால் வந்து பாட்டுப்போட்டு எங்கள் வீட்டு மொட்டைமாடியில் குழந்த தூங்கிட்டு இருப்பா அப்போது வந்து எங்கள் வீட்டு மொட்டைமாடிக்கு போய்டுவேன் நான் போய்ட்டு பாட்டு போட்டு கொஞ்சம் அமைதியாக நின்று அந்த பாட்டு கேட்கறது வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு எங்கள் வீட்டு மொட்டை மாடியில வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பனாக தான் இருக்கும் ரூமெல்லாம் எதுவும் இருக்காது எங்கள் வீட்டுக்கு எதிர்பக்கம் வந்து இந்த நர்சரி மாதிரி வச்சிருப்பாங்க செடியெல்லாம் வச்சு அந்த காற்று அப்புறம் அந்த செடிகளோட காற்றுல அசைகிற சத்தம் அப்புறம் கிளி அந்தமாதிரில்லாம் நிறைய வரும் அந்தமாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு பாட்டு கேட்கறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால் வந்து எனக்கு இந்த ஹெட் செட் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஃபஸ்ட் ஹெட் செட் வந்து நான் வெறுத்துட்டேன் இனிமேல் நம்ம ஹெட்செட்டே வாங்கக்கூடாது ஹெட் ஃபோனே வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு சரி இதுமட்டுந்தானே அப்படி இருக்கும் எல்லாமே அப்படி இருக்காதுல அப்படின்னு நினச்சி தான் நான் சரி வேற ஒரு இதில் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் வீட்டில கேட்டிருந்தேன் என் ஹஸ்பண்ட் வாங்கிக்கொடுத்தாரு எனக்கு அது வாங்கிறதால வந்து கம்மி அந்த ஒரு ஹெட்ஃபோனை விட இப்போ நான் வாங்கிருக்க ஹெட் ஃபோன் வந்து விலையும் வந்து கொஞ்சம் கம்மிதான் ஆனால் அது வந்து ஃபஸ்ட் நான் வாங்கின ஒரு ஹெட் ஃபோன் வந்து விலையும் அதிகமாக இருந்துச்சு அந்தளவுக்கு எனக்கு அது பிடிக்கவும் இல்லை அது ஆனால் இது விலையும் அதைவிட கொஞ்சம் கம்மியாக இருக்குது நல்லாவும் இந்த சௌண்ட்டெல்லாம் கேட்குது யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது இன்னொன்று என்னன்னா வந்து நான் மட்டும் யூஸ் பண்ணமாட்டேன் இது எங்கே வீட்டில வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து வயதானவங்க அந்தமாதிரில்லாம் கூட யூஸ் பண்ணலாம் இது ஏன்னா வந்து சௌண்ட் வந்து ரொம்ப இரச்சலால்லாம் கேட்காததால அவங்க அது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து விரும்புகிறாங்க நான் கொஞ்சம் நேரம் வந்து பழைய பாட்டுல்லாம் கேட்டுவிட்டு தர்றேன் அப்படின்னு எங்கள் பாட்டி எங்கள் பெரியம்மா எங்கள் அத்தை அந்தமாதிரி எல்லாருமே எல்லாருமே விரும்ப ஆரமிச்சிட்டாங்க அந்த ஹெட்ஃபோனை அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வந்து இந்த சந்தோஷத்துக்கலாம் வந்து இந்த ஒரு நம்ம வாங்கின ஒரு ஹெட் ஃபோன் காரணம் அப்டின்னும்போது இது சின்ன விஷயந்தான் ஆனாலுமே வந்து அவங்க அதில் பாட்டு கேட்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்காங்க ஒரே ஒரு நாள் தான் கேட்டாங்க ஆனால் வந்து இப்போது டெய்லி கேட்கணும் தினமும் கேட்கணும் எனக்கு சாயங்காலம் நேரத்தில் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஆனால் நான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் எல்லாரும் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு பாட்டு கேட்டுகிட்டு அப்புறமா கொடுப்பாங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஒரே ஒரு ஹெட் ஃபோன் வச்சிகிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சுன்னு சொல்லி இதே கம்பெனியில இன்னும் ரெண்டு வாங்கினோம் ரெண்டு வாங்கி அத்தைக்கு எங்கள் பெரியம்மாவுக்கு அந்தமாதிரி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் அவங்களும் இப்போ அதை யூஸ் பண்ணிண்ணு தான் இருக்காங்க இதை யூஸ் பண்ணுறதால வந்து அவங்களுக்குமே வந்து வேலை வந்து ரொம்பவே எளிமையாக முடிஞ்சிடுது ஏன்னா வந்து ஃபோன் வந்துச்சின்னால் ஃபோன் எடுக்கிறதுக்கு போய்ட்டு அதை ஆன் பண்ணி காதில் வச்சு பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் அத்தை வந்து சமையல் செஞ்சிக்கிட்டே பேசனுன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு இன்னொன்று வந்து எங்கள் பெரியம்மாக்கு வந்து இந்த குடிசைத்தொழில் மாதிரி செஞ்சிகிட்டிருக்காங்க அவங்க வந்து முறுக்கு அந்த மாதிரி போட்டுட்டிருக்கும்போது வந்து அவங்களால் ஃபோன் எடுத்து பேசுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இது வாங்கினதால அவங்களுக்கு ரொம்பவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் தான் நான் அவங்களுக்காக சரி நம்ம இதை வாங்கிக்கொடுத்தா நல்லாயிருக்கும் நம்ம இது யூஸ் பண்ணி பார்த்துட்டமே இது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கும் வாங்கிக் கொடுக்கலாம் அவங்களும் கஷ்டப்படுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒன்று நாங்கள் வாங்கிக்கொடுத்தோம் இப்போது அவங்களும் வந்து நல்லா அதை யூஸ் பண்ணிட்டிருக்காங்க இதை யூஸ் பண்றதால் எனக்கு வந்து வேலையே வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாயிருந்துச்சு இதுதான் நான் வாங்கின ஒரு ஹெட்ஃபோனோட நல்ல விஷயன்னா இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு